நான் வந்து டார்லிங் அப்படினு ஒரு ஸ்டோர் ரூமில் போயிட்டு நான் வந்து வீவோ ஒய் டுவெண்ட்டி வாங்கினேன் கேம் கேமரா குவாலிட்டி செம்மையா இருந்துச்சு அதை வாங்கி நான் இதோடு சிக்ஸ் இயர்ஸ் ஆகப்போகுது இன்னமும் என் ஃபோனுக்கு எந்தவொரு டேமேஜும் வந்தது இல்லை இந்த உடச்ச டெம்ப்பர் தான் க மாற்றுவேன் அதோடு கேமரா குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்குது எந்தவொரு ஹாங் ஃபோன் ஆகமாட்டேங்கிது